உடனுக்குடன் செய்திகளை வந்து அளிக்கிறதுல வந்து பத்திரிக்கை நிறுவனங்களும் பத்திரிக்கையாளர்களும் அதிகமாக போராடுறாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நடக்கிற அநியாயங்களையும் நடக்கிற நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து நல்ல செய் நல்ல எண்ணத்தோடு தான் இது பண்ணுறாங்க சில நேரங்களில் வந்து அதாவது வியாபார நோக்கத்தோடு செய்யும் போது ஆபத்தாக முடிஞ்சுடுது அது எப்படி முடியுதுன்னால் இப்போது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அதை வந்து தப்பாக போட்ரேட் பண்ணி அவங்க மாற்றிருவாங்க தப்பாக போட்ரேட் பண்ணும் போது அது வேஸ்டாக போகும் அந்த ஸ் செயலை செஞ்ச மனிதர்களுக்கும் சரி அதை செயலை பாராட்டின மனிதர்களும் சரி அது வந்து வெட்கக்கேடாக மாறி போகும் தமிழகத்தில் வந்து தாஜர் அட்டாக் மாதிரி நடந்திருக்கு அது பற்றி பேச விரும்பலை நான் க கடைசியாக ஒரு மு ஒரு கொலை சம்பவம் நடந்தது திருநெல்வேலியில் அது வந்து மனது வருத்தக்தக்க தக்கமாக தான் இருந்தது அதையும் தப்பாக தான் போட்ரேட் பண்ணி போட்டிருந்தாங்க நியூஸ் சேனல்ஸில்